கிராமங்கள்னு இருந்தான்னா இப்போ கொத்துக்காரகனு சொல்வாங்க இது வந்து வாயை மூட கொத்து இது வந்து பிள்றா மூட கொத்துன்னு சொல்லிட்டு அவங்கவங்களுக்கு வந்து அஞ்சு வந்து ஊர் வழிபாடுன்னு ஒன்று இருக்கும் அவங்கவங்க குலதெய்வமும் அதேபோல் வந்து தனித்தனியாகதான் இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து ஒரு ஒரு குலதெய்வ வழிபாட்டு முறையை சொல்வாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு பூஜை அப்படின்னு படைக்க போனோன்னா பூஜா சாமான்னு சொல்லும் போது வத்தி கற்பூரம் தேங்காய் வெத்தலை பாக்கு பூ இது எல்லாம் மேக்ஸிமம் இருக்கணுன்னு சொல்வாங்க அப்போ ரொம்ப க்ராண்டாக ஃபங்க்ஷன் நடத்தினா என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிற சாமிகளுக்கு எல்லாருமே மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கனால் எல்லாத்துக்குமே வந்து பெரிய பெரிய மாலை கட்டிட்டு போட்டு படைப்பாங்க அப்புறம் கெடா வெட்டி பொங்கல் வச்சு படைத்து அப்புறம் அவங்க ரீலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கூட்டு வந்து சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க அந்தமாரியும் செய்வாங்க அப்போ வந்து ஒரு சில குலதெய்வ ஒரு சில வீட்டுலலாம் என்ன செய்வாங்கனா ஆண்கள் மட்டும்தான் அந்த சாமியை கும்பிடணும் பெண்கள்லாம் வந்து அந்த இடத்துக்கே வரக்கூடாது சாமியை வந்து கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருககிற குலதெய்வமும் இருக்குது அவங்கெல்லாம் வந்து வெளியிலேயே நின்றுட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க உள்ளே வந்தால் அலோ பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கிற வழிபாடு அந்தமாரியும் கிராமத்தில் வந்து இருக்குது அந்தமாரி பழக்க வழக்கங்களும் இருக்குது அப்புறம் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கனா அப்புறம் என்ன பழக்கவழக்கம்னா அப்புறம் இன்னும் க்ராண்டாக செலிப்ரேட் பண்றவங்களும் இப்போ வந்து பொதுவாக கோயில் திருவிழா நடந்துச்சுன்னா அதில் வந்து அவங்கவங்களுக்கு வந்து இப்போ அம்மன் கோவிலே இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அது எல்லாருக்கும் பொதுவே ஒரு நாள் வந்து திருநா எல்லாரும் செஞ்சு சாப்பாடு செஞ்சு படைக்கணுனு சொன்னால் அவங்க அவங்களால் எவ்வளவு காசு முடியுதோ அந்தந்த குழுக்களால் அந்த கொத்துக்களால் வந்து காசை அப்படியே வாங்கி ஒரு ஒரு நாலு வடாப்புல பாயாசத்தோடு சாப்பாடு செஞ்சு போடுவாங்க அப்புறம் ஒரு ஒரு நாளைக்கு வந்து கடலை பொங்கல் அந்தமாரி அவங்கவங்களுக்கு வசதிக்கு தகுந்த போல செஞ்சு படைப்பாங்க இது வந்து கிராமப்புற மக்களினுடைய பழக்க வழக்கங்கள்